ஹலோ அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி கொரோனா டைமில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொரோனா வந்தவங்கள வந்து பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான மாஸ்க்கு மெடிஸுன்ஸு ஃபுட்டு எல்லாமே கவமெண்ட்டில் வந்து சப்ளே பண்ணிவிட்டு அவங்க கியூர் ஆகிற வரைக்கும் அவங்க வீடை வந்து பந்தாேபஸ்தாக அவங்க வெளியே ஸ்பிரெட் ஆகாமல் பார்த்து பார்த்துகிட்டு டெய்லியும் நல்லா பொருள் உதவி எல்லாம் கொடுத்தாங்க ஸ்ட்ரீட்வைஸு கொரானா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரோடு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக மருந்து எல்லாம் போட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க பே பேரன்ட்ஸ் வந்திருந்தா குழந்தைகள சேவ் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க வேறு எந்த பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான இஞ்சக்சன் எல்லாமே கவர்மெண்ட்லிருந்து ப்ரொவைட் பண்ணி கரெக்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் மற்றப்படி டெவெலப்மெண்ட்க்கும் நல்லா கொரோனாவை தடுக்கிறதுக்காக கொரோனா உள்ளவர்களையும் வேறவர்களையும் பிரிச்சு வச்சு தனித்தனியாக ட்ரீட்மென்ட்டெலாம் கொடுத்து நல்லா கவனிச்சு கிட்டாங்க